பொதுவாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் ஹாஸ்பிட்டல் போகமாட்டாங்க ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வந்து வீட்டிலயே வைத்தியம் பார்ப்பாங்க நாட்டு வைத்தியம் மோஸ்ட்லி கிராமம் எல்லாமே வந்து நாட்டு வைத்தியம் தான் பார்ப்பாங்க யாரும் வந்து ஹாஸ்ப்பிட்டலுக்குலாம் போகமாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து மூட்டு வலிக்கும் மோஸ்ட்லி கிராமத்திலலாம் நிறையா பேருக்கு வந்து மூட்டுவலி வரும் அவங்க எல்லாம் வந்து நிறைய வயல் வெளியில் நிறைய வேலை செய்யறதனால் அவங்களுக்கெல்லாம் நிறைய மூட்டு வலி வரும் அதெல்லாம் அவங்களாம் வீட்டிலயே வைத்தியம் பார்த்துப்பாங்க எப்படின்னாக்க முடக்கத்தாந்தழைக் கூட வந்து முட்டை சேர்த்து சாப்பிடுவாங்க இல்லை உளுந்து கூட முட்டை சேர்த்து சாப்பிடுவாங்க இல்லை எலுமூட்டித்தழை அதை செய்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து நாட்டுக் கோழி முட்டைக்கூட சேர்த்து தான் சாப்பிடணும் ஏன்னால் நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் பிராய்லர் கோழிலாம் வந்து அதில் ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லோருமே இப்போது இந்த மூலிகைல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் சரியாகும் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கியூர் ஆகிடும் நாட்டுக்கோழி முட்டை இந்த ரெண்டு மூலிகையும் ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து இது தான் யூஸ் பண்ணுவாங்க மூட்டுவலிக்கு